ஆ நான் போன வாரம் ஒரு ஏர்பேட் ஒன்று வாங்கினேன் ஆன்லைனில் வாங்குனன் ஒரு வாரமு யூஸ் பண்ண அப்புறோம் கீழே விழுந்துச்சி மறுபுடியும் எடுத்து யூஸ் பண்ணேன் ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை அதனால் இந்த க நேராக கடைக்கு சென்று வாங்குவது தான் மிக சிறப்பாக இருக்கும் ஆன்லைனில் வாங்கறது சிறப்பாக இருக்காது ஆகையில் நாங்கள் இனி இனி இது இதனுடைய பர்சேஸ் எல்லான் நேரடியா சென்று வாங்குவதாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் நான் எங்களோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் உறுப்பினர்களும் நாங்கள் வந்து நே நேரடியாக சென்று கடைக்கு சென்று எந்த கடை நல்ல கடையாக இருக்கோ அந்த கடையில் போய் எல்லா பொருட்களும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் அனைத்து பொருட்களும் நேரடியாகவே சென்று பர்ச்சேஸ் வாங்குவதற்கான திட்டம் திட்டம் போட்ருக்குறோம் அதனால் இனிமேல் அந்த ஆன்லைனில் வாங்கறது வேஸ்ட் அதனால் நாங்கள் வந்து நேரடியாக சென்று வாங்குவதாக திட்டமிட்டு இருக்கிறோம்